வணக்கம் சார் மஹாராஜா ரெஸார்ட் ஏற்கார்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் அப்படியா சரி எப்போ வருவீங்கள் சார் நெக்ஸ்ட்டு வீக்கெண்டா சார் சாட்டர்டே சண்டேவா சார் ஆ ஓகே சார் ஓகே ஆ ஆ நாலு பேரா சார் இப்போ நாலு பேரும் ஆ நாலு பேரும் இப்போ நீங்கள் நாலு பேரும் ஒரே ரூம்ல தங்குறமாதிரி வேணுமா இல்லை நாலு பேருக்கும் ரெண்டு ரூம்மாக வேணுமா சார் அப்படியா சார் ஓகே சார் இப்போ பார்த்திங்கனா நாலு பேரு தங்குறமாதிரி ரூம் வந்து எங்கக்கிட்ட எம் சிக்ஸ் அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது சார் அந்த ரூம் வந்து நாலு பேரு தங்கிக்கலாம் ஒரு சோஃபா இருக்கும் ஒரு பெரிய பெட்டு மாஸ்டர் பெட் ரூம் பெட்டு ரெண்டு இருக்கும் அப்புறம் சேர்ஸ் இருக்கும் டைனிங் டேபிள் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கனா நாலு பேரும் ஒரே ரூம்ல தங்கிக்கலாம் இது வந்து சவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார் பர் டே நாலு பேருக்கும் ஒரு நாள் அதேமாதிரி ரெண்டு பேர் தங்குறமாதிரி ரூம்மாக இருந்தால் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு பேரு தங்கிக்கலாம் அதே மாதிரி அது ரெண்டு ரூம்மாக எடுத்தீங்கனால் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஒரே ரூம்னால் நாலு பேரும் தங்குறமாதிரினா சவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எங்கக்கிட்ட ஸ்பெஷல் ரூம்லாம் இருக்குது சார் இண்டஸ் கங்கா அப்படின்னு ஸ்பெஷல் ரூம்ஸ் இருக்குது அதில் வந்து உள்ளாரே இண்டோர் ஜக்கூஸியெல்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு வியூவ் பாய்ண்ட்டோட உங்களுக்கு இருக்கும் அது வந்து நயன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுது சார் இதுதான் சார் இந்த மூணு டைப்பான ரூம் தான் சார் இருக்குது காம்ப்ளிமெண்ட்ரி வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி சார் அப்புறம் ஸ்விம்மிங் ஃபூலு இருக்குது ரூஃப் டாப் ஸ்விம்மிங் ஃபூல் அது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தான் அதுக்கு எந்த சார்ஜும் இல்லை அதேமாதிரி ஈவினிங்ல கேம்ப் ஃபயர் இருக்குது கேம்ப் ஃபயரும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தான் நீங்கள் எந்த ரூம் எடுத்தாலும் ஸ்விம்மிங் ஃபூல் கேம்ப் ஃபயர் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் இதெல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் நாங்கள் தரோம் ஆ இல்லை சார் எங்கக்கிட்ட கெய்டு எதுவும் இல்லை சார் ஓ ஓகே சார் ஓ அப்படியா சார் இல்லை சார் நம்மக்கிட்ட அந்தமாதிரி சர்வீஸஸ் இல்லை சார் ஓகே சார் நீங்கள் நேர்ல வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஆமாம் சார் ஒரு தௌசண்ட் மட்டும் நீங்கள் அனுப்பிவிட்டுட்டீங்கனால் கூகிள் பேல அனுப்பிவிட்டிங்கனால் சும்மா புக்கிங் அட்வான்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் மிச்சத்தை வந்து செக்அவுட் பண்ணும்போது பண்ணிக்கலாம் மூணு நாள் தங்குறீங்களா சார் இப்போ நீங்கள் ஃப்ரைடே மதியம் வர்றதாருந்தால் ஒன் ஓ க்ளாக்கு தான் சார் செக்இன் டைம்மு நீங்கள் ஒன் ஓ ஆ அதுதான் செக்இன் டைம் வந்து ஃப்ரைடே ஒன் ஓ க்ளாக்கு மதியம் ஒன் ஓ க்ளாக்கு நீங்கள் செக்இன் பண்றமாதிரி இருக்கும் சண்டே வந்து லவென் காலையில் பதினொரு மணிக்கு செக்அவுட் பண்ணிடணும் சார் இது வந்து டூ டேஸ் வருது சார் நீங்கள் எந்த ரூம் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு நாளைக்கான சார்ஜ்ஜி வரும் சார் ஆ ஓகே சார் நாங்கள் இந்த நம்பருக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆ இல்லை சார் நான் அனுப்பிவிடுறேன் சார் நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன் சார் ஓகே சார் ஓகே சார் நீங்கள் ர் சொல்லுங்கள் சார் ஓகே சார் ஓகே சார் பாய் சார் தேங்க் யூ நன்றி சார்